நான் வந்து பூக்களும் காய்கறிகளும் வளர்க்க வந்து விரும்புகிறேன் ஏன்னா வந்து பூக்கள் பார்க்க அழகாக இருக்கும் அதை வந்து நம்ம நிறையா விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாம் அதுவும் இல்லாமல் அது மெயின்டைன் பண்ணுறது ஈஸி அது வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் வீட்டுக்குள்ளேயா இருந்தாலும் வெளியேவா இருந்தாலும் அழகாக இருக்கும் காய்கறிகள் வந்து நம்ம உரம் போடாமல் நம்மளே வளத்து சாப்பிட்றது வந்து ஒரு தனி டேஸ்ட்டு தான் ஸோ வந்து அதை மெயின்டைன் பண்ணுறது கஷ்டமாக இருந்தாலும் அது வளத்து கடைசியில் நம்ம அதை வந்து சாப்பிடும்போது அது ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ நான் வந்து பூக்களும் காய்கறிகளும் வந்து வளத்தணும் ஆசை பட்டிருக்கேன் இப்பயும் நான் வந்து வளத்துக்கிட்டு இருக்கேன்